நான் வந்து ஒரு கடையில் ஒரு மூட்டை அரிசி வாங்கிட்டு வந்தேன் அதை வீட்டில் வந்து சமைச்சு பார்த்தேன் கடைக்காரரு சொல்லித்தான் கொடுத்தாரு நல்லா இருக்கும்மா அப்படினு சொன்னார் வீட்டில் வந்து சமைச்சு சாதமே ஒன்றும் நல்லாவே இல்லை சாப்பிடறத்துக்கு ருசியாகவே இல்லை என்ன குழம்பு வச்சாலும் அது ருசி இல்லாமல் இருந்துது அப்புறம் மறுபடியும் கடைக்காரர்கிட்ட போய் கேட்டதுக்கு இல்லைமா தண்ணியில் போட்டு ஊறவச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு வடிங்கன்னு சொன்னார் அதையும் செஞ்சு பார்த்தோம் அது அப்பவும் சரியாக வரல்ல எங்களுக்கு அதனால் சரி குக்கர்லயாவது வைக்கலாம்னு குக்கரில் வச்சோம் குக்கரில் வச்ச சாதமும் அடுத்த நேரம் இருந்தால் ஒரு மாதிரி வீணாக போயிடுச்சு கொஞ்சம் நேரத்திலயே அதனால் தக்காளிசோறு வேறு ஏதாவது செஞ்சு பார்க்கலாம் அப்படினு செஞ்சு பார்த்தோம் அந்த அரிசி வந்து எதுக்குமே ஒத்து வரல்லே சாப்பாடோட டேஸ்ட்டே வரல்லே அதில் என்ன குழம்பு ஊற்றி சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாகவே இல்லை சாப்பிடறதுக்கே ஒரு மாதிரி மண் மாதிரி இருந்துச்சு அதனால் நான் கடைசியாக ஏண்டாப்பா அந்த அரிசியை வாங்கினோன்னு நினைக்கிற மாதிரி ஆகிப்போயிடுச்சு